நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ளு கலரு பேண்ட்டு ப்ளூ கலர் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் ஆடர் போடுறதுக்கு ப்ளாக் கலர் ஜீன்ஸ் பேண்ட்டை ஆடர் போட்டேன் ஸோ அய்யோ இது என்ன பண்ணுறது அப்டின்னு சொல்லி இது பண்ணும் போது கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணேன் அவங்க கால் எடுத்து இந்த மாதிரி மேம் வந்து ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு ஆட்ரு போடுறதுக்கு பதிலாக ப்ளாக் கலர் ஜீன்ஸ் பேண்ட் ஆடர் போட்டேன் ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்புடின்னு சொன்னதும் அவங்க வந்து கால் எடுத்து ரெஸ்பான்ஸ் நல்லா தான் பண்ணாங்க ஆனால் டிலே ஆச்சு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணி அதில் என்ன மேம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆடரை ஃபுல்லாக தான் கேன்சல் பண்ண முடியும் நீங்கள் ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு வந்து எடுக்க முடியாது ப்ளாக் கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த ஆடரே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புடின்னு சொல்லி அவங்க காலை எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஸோ நான் வந்து அந்த கேன்சல் பண்ணுறது எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்கக் கிட்டே அந்த ஐடியா கேட்டேன் அவங்க வந்து ஒன் பை ஒன்னாக இதுக்குள்ளே போய் கேன்சல் சொல்லி ஆடர் இருக்கும் அதில் போய் கேன்சல் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக அவுங்க சொன்னாங்க ஸோ அது ஒன் பை ஒன்னாக நான் போய் பண்ணதுனால என்னோடய ஆடர் ப்ளூ கலர் பேண்ட்டு பதிலாக ப்ளாக் கலர் ஆடர் பண்ணதுனால கேன்சல் ஆகிருச்சு ஸோ நான் இந்த மாதிரி கேன்சல் பண்ணேன்